அந்த திரையரங்கத்தில் வந்து ரெண்டு ஸ்க்ரீன் ரெண்டு படம் ஓடும் அட் எ டைமில் ஓடும் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு நண்பர்களோடு நிறைய படத்துக்கு போய்ருக்கேன் காலை மோஸ்ட்லி விஜய் படன்னா காலைல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் ஷோ போய்ருவேன் ஏன்னா நான் விஜய் ஃபேன் ரீசன்ட்டாக வந்த பீஸ்ட்டு எல்லா படத்துக்கும் போய்ருக்கேன் நிறைய படம் போய்ருக்கேன் இப்போ ரீசன்ட் லாஸ்ட்டாக வந்த படம்

எல்லாம் உள்ளேலாம் பட்டாசு வெடித்து நல்லா கத்து கத்துன்னு கத்தி தளபதி பேரை சொல்லி எனக்கு மோஸ்ட்லி விஜய் பிடிக்கும் ஏன்னா அவர் நடிக்கிறதே நேச்சுரலாக எப்பவும் போல் காமாக இருப்பார் அமைதியாக அவரு இருப்பாரா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இப்போ கூட அவரு அரசியல் வந்திருக்கறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரு தான் ஓட்டே பிடிப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது என் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன் இப்போதிக்கி நான் சம்மந்தமே இல்லாமல் திரையரங்குக்கு வந்துட்டு நான் அரசியல் பற்றி பேசறதில்ல திரையரங்குனா தேட்டருன்னு போனால் காசு தான் நிறைய செலவாகும் டிக்கெட் விலையை விட அங்கே வாங்கி சாப்பிட்ற இண்டர்வல் ப்ரேக் டைம் சாப்டுறது தான் நிறைய செலவாகிட்ருக்கும் அதை மட்டும் நம்ம ஏதாவது பண்ணி அப்போ இதுவும் கட்டுப்படுத்தணும் இல்லாட்டினா நான் மோஸ்ட்லி நான் இப்போ ஃபேம்லியோடு ரெண்டு மூணு படத்துக்கு போய்ருக்கேன் அப்பறம் நம்ம நிறைய இது வந்து பசங்களோடு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில டைம் அப்போது நான் என் கப்புலு கப்புல்ஸோடு நிறைய பேர் வருவாங்க நாங்கள் எப்பயும் சிங்கிளாக இருக்கற தனியாகவே போய்ட்டு போய்ட்டு ஜாலி போய்ட்டு மஜாவாக ஜாலியாக இருந்துட்டு சத்தம் போட்டு கத்திட்டு படத்தைலாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வருவோம் அப்படின்னு எடுத்துட்டால் எங்கள் ஊர் சினிமா சைடு எங்கள் ஊர்லேருந்து அந்த சினிமா போகணுன்னா ஒரு அரை மணிநேரம் ட்ராவல் ஆகும் பைக்லேயே போய்ருவோம் பைக்லேயே போய்ட்டு போய்ட்டு என் ஃப்ரெண்ட் டிக்கெட்லாம் முன்னாடியே எடுத்துடுவான் அவன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால கொஞ்சம் காசுலாம் இதாகும் நிறைய இது போட்டு செலவு பண்ணி நல்லா சீரும் சிறப்புமாக படத்தை முடிச்சுட்டு திருப்பியும் வந்து கிளம்பி காலேஜுக்கெல்லாம் போவேன் நான் காலேஜு ஸ்கூல் பசங்கள் எல்லாம் கிளம்பி வந்துடுவோம் அதேமாதிரியே எடுத்துக்கிட்டால் நம்ம அப்போ நேரம்னு பார்த்துட்டு காசு காசு இதுக்கெல்லாம் நம்ம எண்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் பாக்கிறதுன்னு பார்த்தாலே இந்த திரைப்படம் மட்டும் தான் விஜய் படன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய படம் நல்ல நல்ல படலாம் நிறையா இருக்குது ஒரு சில படம் ஓடுறத்துக்கு காரணம் நடிக்கிறத விட கதை ஒரு சில இதில் லேக் அடிக்கும் அவை இழுக்கும் வாரிசு படம் கூட கொஞ்சம் நல்லா செண்டிமெண்ட்டாக போனால் நம்ம தமிழ் மக்களுக்கு பிடிக்கில அவ்வளோ தான் மற்றபடி அவரு நடிச்சதுலாம் தப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பாத்திருக்கலாம் லியோ படம் சொல்லவா வேணும் லோகேஷ் அண்ணா எடுத்தது எம்மோ செம்மை இதாக எடுப்பார் அவர் ட்ரக் மாஃபியாவை இது பண்ணுற மாதிரி தான் அவரோட ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக லியோ டூ வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்குள்ளே அவர் அரசியலுக்கு போய்ட்டாரு லியோ டூ வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்து பிரச்சனை இருக்காது என்னி வரும்னு பார்ப்போம் லியோ டூவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து இப்போ கூட கோட் படத்தில் நடிச்சிட்டுருக்காரு அதுவும் வெயிட்டிங் தான் அதையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் போய் எடுத்துட்டு ரெடியாக தான் இருப்போம் அது என்ன இருந்தாலும் நான் கன்ஃபார்மாக போகிறது தான் ஏன்னா திரைப்படம் திரையரங்கன்னு எடுத்துக்கிட்டேனா நான் எங்கள் ஊர் மட்டும் இல்லை நான் இந்த எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு அந்த சைடும் போவேன் இப்போ இந்த ராஜமௌலி தான் ட்ரிபிள் ஆறு அந்த படம் நல்லா போகும் நல்லா ப்ரைம் லிஸ்ட்டில் இதாகுது மோஸ்ட்லி ஹாலிவுட் படம் மோஸ்ட்லி நான் போவேன் அனிமி இப்போ கூட போன வர்ஷம் ஸூமின்னு ஒரு அனிமி ரிலீஸ் ஆச்சி அது போய் தேட்டரில் பார்த்துட்டு தான் வந்தேன் அதுக்கு நான் சென்னைக்கு செலவு பண்ணிட்டு போனோம் அவ்வளோ தான்